வணக்கம் இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையலுக்கு எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தும் போது எடுக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிகள் முன் முன்னெச்சரிக்கைகள் பற்றி எங்களிடம் கூற முடியுமா கண்டிப்பாக கூறலாம் ஸோ எல்பிஜி அப்படின்றது வந்து பார்த்தா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் நம்ம நார்மலாக எப்போவும் போல் அத்தியாவசியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டரை தான் வந்து எல்பிஜின்னு சொல்கிறாங்க இதில் வந்து கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபார்ம் அதாவது நீர் நிலையில் வந்து ஒரு ப்ரஷர் கொடுத்து அதை வந்து சமையல் எரிவாயுவாக வந்து இதை நம்ம வந்து உபயோகப்படுத்துறத்துக்காக சிலிண்டருக்குள்ள வந்து நமக்குப் போட்டு அதை வந்து விநியோகம் பண்ணுவாங்க இந்த எல்பிஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆபத்துடைய அத்யாவசியமான பொருள் ஸோ இதை வந்து கையாளும் பொழுது பொறுப்பாக முன்னெச்சரிக்கையோடு கையாள வேண்டும் அது மாதிரி இதை எப்படி கையாளப் போகிறோம் என்னென்ன முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சமையல் அறையில் நீங்கள் எல்பிஜி வெச்சுருக்கீங்க அப்படினா அந்த இடத்தில முடிஞ்ச வரைக்கும் மின்சாதனப் பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் அதாவது அந்த மின் சாதனங்களுக்குப் போகக்கூடிய அந்த ஒயர்லேருந்து ஏதாச்சும் தீப்பொறி வந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் கசிவு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய தீ விபத்தை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் சிலிண்டர் வாங்கின உடனேயே அதோடய மூடியைத் திறந்து கசிவு ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா சோப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைத்து அந்த மூடி இருக்குல்ல அந்த மூடியோடய அந்த வாயில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோப் தண்ணி கொஞ்சம் ஊற்றினீங்க அப்படின்னா நீர்க்குமிழ்கள் வந்துச்சு அப்படின்னா கசிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டவ்வில் வந்து கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் எப்போவும் போல் சாதாரணமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி சமையலறையில் ஜன்னல் இருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த சிலிண்டர் அதாவது கேஸ் அடுப்பு உபயோகிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக வந்து நேரடியான ஜன்னல் வந்து இருக்கக் கூடாது வேகமாக காற்றடிச்சு அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு அப்படினா கேஸ் கசிவு அதிகமாகும் அந்த கேஸ் கசிவில் கொஞ்சமாக தீப்பொறி பட்டாலும் அது பேராபத்தாக போய் முடிஞ்சுரும் அதே மாதிரி நீங்கள் சமையல் அறையில் உபயோகிக்கக் கூடிய பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக தீப்பிடிக்காத அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கணும் முக்கியமாக இந்த எண்ணெய் நெய் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து தொலைவில் வந்து வைக்கிறது மிக நல்லது அதே மாதிரி இப்போ வீட்டில் இருந்து எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டரை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணி அந்த லாக்கை வந்து இது பண்ணிவிட்டு தான் போகணும் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து எங்கேயாவது வெளியே போகிறீங்க அந்த சமயத்தில் வந்து சிலிண்டரில் இருந்து அந்த கேஸ் வந்து கசிவு இருக்குது அப்படின்னா அது பக்கத்து வீட்டுடைய இது பக்கத்து வீட்டையும் சேர்த்து தான் அது பாதிக்கும் அதனால் வெளியே எங்கேயாவது கிளம்பும் பொழுது அதாவது வெளியூருக்கு போகும் பொழுதோ இல்லை எங்கேயாவது கோவிலுக்குப் போகும் போதோ கொஞ்சம் தொலைவில் போகும் பொழுது கேஸை வந்து அணைச்சு வெச்சுட்டுப் போங்க இதே அடுப்பு வந்து எரிஞ்சிட்ருக்கிறப்போ அந்தப் பாத்திரம் வைக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து ஏதாச்சும் பொருள் நிறைய இப்போது பால் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் பாத்திரத்தில் பால் வைக்கிறீங்க அப்படின்னா அதோடய அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை வெச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து சீரியல் பார்க்க போனீங்கன்னாலோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்டே பேசப் போனீங்க அப்படின்னாலோ என்ன ஆகிடும் அந்தப் பால் வந்து ரொம்ப கொறைஞ்சு அது தீய்ஞ்சு போகும் இல்லை மொதல் பால் பொங்கி அடுப்பை அணைச்சுரும் அடுப்பை அணைச்சிட்டு கேஸ் மட்டும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வெச்சுட்டு எ என்றைக்குமே அலட்சியமாக அதை விட்டுட்டு அடுப்பை விட்டு நகர்ந்து போய்டாதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லைட்டர் அப்படின்ற ஒரு கருவி வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஒரு சில சமயம் அந்த லைட்டர்லேருந்து வர்ற அந்த தீப்பொறி இருக்குது இல்லைங்களா அது உள்ளே இருக்க அந்த பைப் மூலிமா வெளியே சிதறுறத்துக்கும் வெளியே செதறுறத்துக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் லைட்டர் யூஸ் பண்ணுறத விட தீக்குச்சி யூஸ் பண்ணுறதே வந்து மிகச் சிறந்தது ஏன்னா லைட்டர் யூஸ் பண்ணி கேஸ் அதிகமாக வந்துட்ருக்கிறப்ப தீப்பொறி மேலே வரைக்கும் வந்து தெறிச்சுச்சு அப்படின்னா அது உபயோகிக்கிறவங்களுடைய உயிருக்கே அது வந்து பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சுடும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை உங்களுடைய அந்த கேஸ் பைப் லைன் இருக்குல்லியா அதை வந்து நீங்கள் மாற்றியே ஆகணும் ஏன்னா உள்ளே வந்து அதை அரித்திருக்கோ இல்லை நடுவில் எலி வந்து ஏதாவது இது பண்ணி இருக்கோ அது நமக்குத் தெரியாது அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உங்களோடய கேஸ் ஏஜென்சியை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த பைப் லைனை வந்து மாற்றி விடுங்கள் ஸோ இதெல்லாத்தையுமே பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஓரளவுக்கு வந்து இந்த கேஸ் மூலிமா ஏற்படக்கூடிய விபத்துக்களை வந்து தடுக்க முடியும் நன்றி